என்ன ஒன்றுமே போகல ஹலோ பேங்க்கு மேனஜருங்களா வணக்கம் மேடம் எனக்கு பெர்சனல் லோன் வீட்டு லோன் வேணும் ஆமாம்ங்க அத்தாரிட்டி இடம் இருக்கு வீடு கட்டுற இடம் ஆமாம்ங்க ஒரு இருபது சென்டில் கட்டனும்ங்க சூரிட்டி எல் எல்லாமே தரங்க

நாங்கள் வந்து ஐடி கம்பெனியில வேலை செய்யிரோங்க

சரிங்க வீடு வீடு ஒன்றே ஒன்று பேலஸ் மாதிரி கட்டனும்ங்க ஆமாம்ங்க நீச்சல் குளத்துலயிருந்து கார் மேலே நிக்கறதுலருந்து சினிமா தியேட்டர் முதக்கொண்டு கட்டறோங்க இருபது சென்ட்டில்

அப்படிங்களா எனக்கு ஒரு ஒன்றரை கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா வேணும்ங்க அப்படிங்களா பாருங்கள் சொத்துமதிப்பே இன்னக்கு வந்து பத்து பதினஞ்சு கோடிக்கு போகுதுங்க

இல்லை பிளாட் தான் இப்போ

இருபத்தஞ்சி சென்ட்டு பிளாட் அப்படி அதில் வந்து கட்டணும் அது ஆதார் கார்டு ம் எல்லா ப்ரூஃபும் கொடுத்துறங்க எல்லா கார்டும் இருக்கு பான் கார்டு முதல் கொண்டு எல்லா கார்டுமே இருக்குங்க கொடுத்துற ம் பட்டா சிட்டா பத்திரம் எல்லாமே இருக்குங்க ஏ டூ இசட் கிலியராக என் பேரில் இருக்கு எனக்கு லோன் மட்டும் சாங்க்ஷன் பண்ணிட்டிங்கன்னா போதும் ஆமாம்ங்க

சரி மேடம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துற